பள்ளியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடம் வந்து கணிதம் தான் ஏன்னா கணிதம் எனக்கு ரொம்ப புடிக்கறத்துக்கு காரணமே என்னோடய ஆசிரியர்கள் தான் எங்கள் ஆசிரியர்கள் வந்து இந்த கணக்கோட கணக்கு எதுக்கு நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோம் அதை நம்ம வாழ்க்கையில் என்ன எந்த பகுதியில் அது வந்து ஒரு அங்கமாக இருக்குது அப்படிங்கிறத முதற்கொண்டு அவங்க எனக்கு சொல்லி தந்திருக்காங்க அதனாலயே நான் சின்ன வயதில் நிறையா மேக்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன் ஒரு எக்சசைஸ் கொடுக்கறாங்க அப்படின்னா அதை ஃபுல்லாக கம்ப்லீட் பண்ணிட்டு தான் அடுத்த இதுக்கே போவேன் பள்ளியில் மட்டும் இல்லாமல் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடமாக இருக்கறதுனால அதை நான் வந்து என்னோடய காலேஜில் கூட நான் அதை மேஜராக எடுத்து படித்தேன் அப்படி படிக்கிறது மூலமாக அது என்னோடய ரியல் லைஃப்பில் எனக்கு அது எங்கெங்கெல்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத வந்து என்னால் கற்றுக்க முடிஞ்சுது